இந்த சமூகத்தில் பிராந்திய தலைவர்கள் பேச சொல்கிறாங்க அப்படி பார்க்கும்பொழுது ஒரு ஊரில் ஒரு தலைவர் இருக்கிறாரு அதான் அந்த ப்ரசிடண்ட் அவர் வந்து அந்த ஊரில் ஒரு முக்கியமான ஆள் அது அது பதவி வந்தது பதவி மட்டுமில்ல அது வந்து உண்மையான தலைவர்னு சொன்னால் தொண்டன்னு அர்த்தம் ஊரில் இருக்கற எல்லா மக்களையும் சமமா பார்க்கணும் எல்லா மக்களுக்கும் என்னென்ன தேவையோ எல்லாத்தையும் அவர் நிறைவேற்றணும் அதான் அவருடைய முக்கியமான பங்கு